தமிழ்மொழி மிகவும் பழமையான மற்றும் தொன்மையான மொழி அதில் பார்த்தீங்கனா அதில் வந்து நிறைய சிறப்புங்கூடிய இதில் வந்து கூறியிருக்காங்க இப்போ தமிழ்மொழியில் திருவள்ளுவர் வந்து திருக்குறளை வந்து இயற்றினார் அதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் இருக்கும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரத்திலையும் பல துறையில் உள்ள சிறப்பு வந்து கூறியுள்ளாங்க அது இல்லாமல் தமிழ்மொழியில் பலரால் இயற்றப்பட்ட புறநானூறு அகநானூறு இப்படி சொல்லி பல நூல்களும் வந்து உள்ளது இந்த நூல்கள் மூலம் படிக்கும் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கோமோ அதலாம் வந்து கற்றுக்கலாம் அது இல்லாமல் தமிழில் வந்து நம்ப வந்து எப்பவும் பழமையான பொருட்களை வந்து நம்ப எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் கல்வெட்டு ஓவியம் அரசர்களோட வாழ்ந்த இடம் அது எல்லாமே வந்து தமிழ்மொழி இதில் வந்து நிறைய பார்க்கலாம்